ராம்நாத் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்டில் வந்து கிரிக்கெட் வாலிபால் புட்பால் கபடி ரன்னிங் ரேஸ் டென்னிஸ் இந்த மாதிரி நிறையா விளையாட்டும் ஸோ எங்கள் ஊருக்கும் வெளியூருக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் ஸோ கிரிக்கெட் மேட்ச் பெட் மேட்ச் கபடி மேட்ச் எல்லா மேட்ச்சும் நடக்கும் ஸோ எங்கள் ஊர்தான் அதிகமாக வின் பண்ணியிருக்குது ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற மைதானத்தில் நிறையா பேர் அங்கேதா இருப்பாங்க மார்னிங் டைம்லேயும் அங்கேதா இருப்பாங்க ஈவினிங் டைம்லேயும் அங்கேதா இருப்பாங்க நல்லா விளையாடுவாங்க வயதானவங்க கூட நல்ல எதிர்பார்ப்போடு விளையாடுவாங்க ஸோ நல்ல இதாக இருப்பாங்க ஸ்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க நல்லா விளையாடுவாங்க